ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க பட்டர்ஃப்ளை பியூட்டி பார்லர் தான் ஆ ஆமாம் சீனியர் மேக்அப் ஆர்ட்டிஸ்ட் தான் பேசுகிறேன் நீங்கள் ஆ ஓகே ஓகே சொல்லுங்க ஆ ஓகே ஓகே மேம் ஓகே எப்போ மேம் ஷூட்டு ஆ ஓகே மேம் எனக்கு இந்த டூ த்ரீ டேஸ் வந்து கன்டினியூஸாக மேக்அப் இருக்குது மேம் அதனால நான் வந்து டிசம்பர் டென் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் மேம் அப்போ வேணால் வெச்சுக்கிலாங்களா உங்களுக்கு எதாவது இஷுவா மேம் ஆ ஓகே மேம் இப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான இது பண்ணுறிங்க மேம் மாடல் ஆ ஓகே ஓகே உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு டென் டிசம்பர் டென் வந்து மேக்அப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு டூ த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்பனால் தான் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டும் ஆ கேமராவுக்கு அதனால நீங்கள் அப்போ மட்டும் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீனால் நீங்கள் இங்கேயே வரீங்களா பார்லருக்கு அப்போ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆ ஓகே மேக்அப் வந்து நானே பண்ணிடுவேன் ஃபேஷியல் பண்ணுறது வந்து என்னோட ஜுனியர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை அவங்க நல்லா பண்ணிடுவாங்க அது ஒன்றும் இஷு இல்லை நான் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு த்ரெடிங் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாமே வந்து அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்பனால் தான் வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து மேக்அப் பண்ணயில் கொஞ்சம் நல்லா காட்டும் மேம் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின் சொன்னிங்கனால் ட்ரெயல் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எதுவும் இஷு இல்லை நீங்கள் கேட்டீங்கனால் பண்ணிக்கலாம் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வருவீங்கள்லே ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் வந்திங்கன்னால் அப்போயே நம்ம வேணால் உங்களுக்கு ட்ரெயல் பார்த்துர்லாம்மா ஓ அப்படிங்களா ஓகே ஓகே மேம் ஆ ஓகே மேம் அதலாம் ஒன்றும் இஷு இல்லை உங்களுக்கு நல்லா பண்ணித்தந்துடலாம் கேமராவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தர்லாம் ஏன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸுக்கு ஹேர் ஸ்டைலெலாம் செட்டாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரெயல் பார்த்துர்லாம் அப்பனால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா மேம் ஆ ஓகே மேம் எங்கள் கிட்டேயும் நிறைய இது இருக்குது அந்த கேட்டலாக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இதுதான் உங்கள் நம்பருங்களா வாட்ஸ்அப் நம்பர் ஆ பேமண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து டுவன்ட்டி தௌசண்ட் வாங்கிறோம் மேம் பிரைடலுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்அப்பை பொறுத்து அதிகமாக ஆகும் ஆனால் ஸ்டார்டிங் வந்து டுவன்ட்டி தான் உங்களுக்கு எப்படியோ ஓகே கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேண்டுக்கு வந்து மெஹந்தி வைப்பிங்க இல்லையா ஆ ஆ ஆமாம் மேம் அதுக்கு ஆனால் தனி காஸ்ட்டு மேம் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆ அதுக்கு தனி காஸ்ட்டு நீங்கள் வேண்ணால் நீங்கள் வேண்ணால் வந்து சொல்லுங்க நம்ம வந்து ட்ரெயல் பண்ணுற அன்றைக்கி நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நம்ம பண்ணிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு மறுபடியும் எதாவது டௌட்ஸ்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேம் ஓகேங்களா ஆ இது வந்து என்னோட பார்லர் நம்பர் தான் மேம் ஆ இது தான் ஆனால் வாட்ஸ்அப் ம் ஓகே மேம் ஓகே நீங்கள் இதுக்கே கால் பண்ணுங்க எந்த இஷுஸும் இல்லை ஆ ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம் ம்